ஹலோ ஹலோ மேடம் ஆக்சுவலி வந்து நான் இன்சூரன்ஸ்க்கு ரிலேட்டட்டான டவுட்ஸ்க்காக கால் பண்ணிருக்கேன் உங்கள்கிட்ட இருக்க ஸ்கீம் பற்றி கொஞ்சம் சொல்லுறீங்களா எனக்கு இப்போது தான் ட்வெண்ட்டி ஆகுது ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேம்

ஆ சரிங்க மேடம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேடம் இப்போ இந்த சிக்ஸ் மந்த் ஒன்ஸ்னாக எந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும் ஓகே இப்போ நான் எங்கே வேணாலும் கட்டிக்கலாம் பட் வந்து அது எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரோடதுல தான் போய் ஜாயின் ஆகுமா ஓகே ஓ அதில் எந்த இஸ்ஸுவும் வராது சரி ஓகே மேம் ஓகே மேம் இப்போ நான் வந்து உங்களுக்கு அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புறேன்னீங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் மெசேஜ் மாதிரி பண்ணுறீங்களா ஆ சரி ஓகே மேம் சரி ஓகே ஓகே மேம் ம் சரி ஓகே மேடம் சரி ஓகே மேடம் அப்போ நான் வந்து நீங்கள் கேட்டதெல்லாம் அனுப்பிச்சுட்றேன் தேங்க் யூ மேடம் ஆ சரி